ஸ்டாம்பு வந்து அந்த காலத்து பெருந்தலைவர்கள் காந்திஜி நேதாஜி ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜிவ் காந்தி அப்பறம் ஐம்பது வருஷம் இன்டிபென்டன்ஸ் டே ஸ்பெஷல் ரிலீஸான ஸ்டாம்பு சவன்ட்டி ஃபை இயர்ஸு இன்டிபென்டன்ஸ் டேக்கு ரிலீஸான ஸ்டாம்பு ஏபிஜே அப்துல் கலாம் ஓட ஸ்டாம்ப்பெல்லாம் சேகரித்து வச்சிருக்கிற பழக்கம் உண்டு காயின்கள் பற்றி சொல்லணுன்னா நம்ம இந்தியாவோடய இந்த ஒரணா அஞ்சணா அந்த காலத்து காயின்ஸ்லேருந்து வெளிநாட்டில் இருக்கிற டாலர்ஸ் யூரோஸ் டால்ர்ஸில் சென்ட்ஸ் அப்றம் ஒரு கல்ஃப் கன்ட்ரீஸில் இருக்கிற காயின்கள் அதெல்லாம் சேகரித்து வைக்கிற பழக்கம் உண்டு